இந்தியாவில் மற்ற பகுதிகளுக்கும் உலகிற்கும் என்னென்ன முக்கிய சமூக கலாச்சாரம் பணிகள் இருக்குது என்றால் அனைவருக்கும் கலை என்பது ஒன்றுதான் அனைத்து பகுதிக்கும் கலைகள் இருக்கின்றன அதே போன்று இசையும் இருக்கிறது என்னன்னா இப்போ கர்நாடகா ஒன்று கர்நாடகா ஒன்று கர்நாடக இசைன்னு சொல்வாங்க பரதநாட்டியம்ன்றது அங்கே மாறும் இங்கே வந்து அதேப்போல் மேற்கு நாடுகளில் பார்த்தா வெஸ்டெர்ன்னு சொல்வாங்க இங்கே வந்து நமக்கு ஒரே கலாச்சாரம்தான் எல்லோருக்கும் இசை என்பது அனைவருக்கும் உள்ளது இந்தியாவில் இதே போல் எல்லோரும் சங்கம் இருக்கிறது இப்போ தமிழ் சங்கம் பாற்றால் இந்தியா அல்லாத மற்ற மாநில மாநிலங்கள் இந்தியாவிலுள்ள மாநிலங்கள் அல்லாத மற்ற வேறு மேல்நாடுகளிலும் நம்மளோட கலாச்சாரம் அங்கேயும் இருக்கிறது ஏனென்றால் நம்ம தமிழர்கள் அங்கேயும் வாழ்கிறார்கள் அவர்களுக்கு நம் தொல்காப்பியம் இப்பயும் இருக்கிறது தொல்காப்பியம் பற்றி படித்தவர்கள் அனைவரும் அங்கே இருக்கிறார்கள் தமிழ் சங்கங்கள் எல்லாவற்றிலும் தமிழ் சங்கங்கள் உள்ளன அதே போலங்க முக்கிய சமூக கலாச்சாரம் பங்களிப்புகள் என்னன்னு என்னன்ன ஒரு சமூக கலாச்சாரம்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜனவரி இருபத்தி ஆறு நம்மளுக்கு குடியரசு தினவிழா அங்கே எல்லோருமே கலந்துக்குவாங்க நம்ம தமிழ் ஆளுகள் எங்கங்கே இருக்காங்களோ அதேமாதிரி தமிழ் ஆட்கள் எல்லாம் இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு மனிதனுக்கும் அது அந்த சமூக கலாச்சாரம் உள்ளது அதில் பங்கெடுத்துக்குவாங்க அதேப்போல் நம்ம குடியரசு தினவிழா நம்ம சுதந்திர தினவிழா நம்ம காந்தியோட பிறந்தநாள் நம்ம குழந்தைகள் தினவிழா நம்ம தொழிலாளர்கள் தினம் இதுபோல் சமூக கலாச்சார பங்களிப்புகள் தமிழ்நாடு என்ன செய்திருக்குதுன்னா அனைவரும் கண்டிப்பாக கலந்துப்பாங்க இது அதேப்போல் இப்போ நம்ம நடக்கிற கிரிக்கெட் எடுத்துக்கங்க கபடி எடுத்துக்கங்க அது எல்லாம் ரொம்ப நாட்டு பற்றோடு எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு விளையாட்டாகும் அதேமாதிரி இந்த கலாச்சாரமும் எல்லாம் நம்மளுக்கு செஞ்சிருக்குது தமிழ்நாடு செஞ்சுருக்காங்க நிறைய தமிழ் சங்கங்கள் இருக்குது அந்த சங்கத்தில் எல்லோரும் கலந்துக்குவாங்க ஒரு மேட்ரிமோனின்னா இப்போ தமிழ் சங்கத்து மூலமாதான் மேட்ரிமோனி வந்திருக்கு அங்கே இருக்க வரனுக்கு இங்கே வரன் பாக்கிறது இங்கே இருக்கிற அது அதேப்போல் எல்லாம் நடந்துக்கிட்டுருக்கு இதெல்லாம் ரொம்ப பங்களிப்புதாங்க கலாச்சார பங்களிப்பு சமூக ஒற்றுமை இதெல்லாம் ஏற்படுத்தும் என்பது இந்தியாவின் மற்ற பகுதிகளுக்கும் உலகெங்குக்கும் நம்ப தமிழ்நாடு செஞ்சு குடுத்திருக்குற மிக்க சமூக கலாச்சார பங்களிப்புன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இந்த பங்களிப்பு உலக நாடு எல்லாம் உலகெங்களிலும் மிகச்சிறப்பாக நடந்துக்கொண்டிருக்கிறது செழிப்பாக நடக்கும் இது அப்படியே இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும்னு என்னோட கருத்து